ஹலோ சார் வேல்முருகனா சார் எனக்கு கார் வேணும் திருப்பதிக்கு போகணும் சார் நாளைக்கு காலையில் இங்கே அஞ்சு மணிக்கு புறப்படணும் நீங்கள் ஒரு நால்ரை மணிக்கு கரெக்டா வந்துட்டீங்கன்னால் போதும் ஒரு நாலு பேரு போகிற மாதிரி தான் ஒரு ஒரு கார் வேணும் போதும் நாலு பேரு தான் நாங்கள் காரில் போகணும் எவ்வளோ சார்ஜுன்னு சொல்கிறீங்களா அப்படியா சரிங்க சார் பார்த்துக்கலாம் நீங்கள் கரெக்டாக டைம் மட்டும் பிக்கப் பண்ணனும் வண்டியை இந்த பிக்கப்ப கரெக்ட்டாக வச்சுக்குங்க நீங்க நாலு மணிக்கு இங்கே தான் நம்ம என்ஜாய் நகர் தான் என்ஜாய்பி நகரில் நம்ம கன்னிகா பரமேஸ்வரியில் எதுத்தாப்புல தான் வந்துடுறீங்களா வேற எங்கேயும் புக் பண்ண வேண்டாம்ல நீங்கள் நம்பி இருக்கலாம்ல நன்றி சார் நன்றி நன்றி